ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று இருபத்திரெண்டு இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து முந்நூற்று முப்பத்தி ரெண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ரெண்டு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ரெண்டு எட்டு லட்சத்து இருபதாயிரத்து முந்நூற்று இருபத்தி நான்கு